யோகாங்கிறது ஒரு உடல்பயிற்சி மட்டும் இல்லை அது வந்து நம்ம வாழ் நம்ம உடலுக்கும் மனதுக்கும் உண்டான ஒரு கனெக்ஷன்னாக தான் நான் பார்க்கறேன் நம்ம உடலை எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்க்கிய ஆரோக்கியமாக வச்சிருக்கணுமோ அதே அளவுக்கு மனதையும் ஆரோக்கியமாக வச்சிக்குணும் யோகா பண்ணறதுனால நம்ம உடலும் மனதும் ரெண்டும் வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கும் ஸோ யோகாவில் வந்து காலையில் காலையில் எழுந்ததும் யோகா பண்ணுறதுனால நம்ம பாடி நம்மளோட மைண்டு எல்லாம் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் ஒரு நாளைக்கு கொறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவுது யோகா பண்ணுறதுனால நம்ம நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய காலங்கள் அதிகமாகிறதுக்கும் சான்சஸ்ஸு நிறைய இருக்குது ஸோ யோகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடிக்கும் சோலுக்கும் உண்டான நம்ம ஆன்மாக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் கனெக்ஷனாக தான் நான் பார்க்கறேன் யோகா பண்ணுறது மூலிமா நம்ம பாடியும் பாடியில்ருக்க பார்ட்ஸ் எல்லாம் சீராக வேலை செய்யும் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் எப்படி ஒரு பைக்கு எல்லாம் சேர்விஸுங்கிறது முக்கியம் யோகாவும் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஒரு சர்விஸ் மாதிரி தான் ஸோ அது பண்ணுறது மூலிமா நம்ம உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாம் சீராக செயல்படும் எந்த அளவுக்கு நாம டெய்லியும் யோகா பண்ணிட்டு இருக்கமோ நம்ம வே ஒர்க் பிரெஷர் எல்லாம் நம்ம லைஃபில் வரதுக்கு சான்சஸ் கம்மி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒன்னு நம்ம லைஃப்பில் இருக்கவே இருக்காது நம்ம யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அது மட்டும் இல்லாம நிறைய விதமான யோகாஸ் இருக்குது ஓ ஒரு ஒரு இஃப் அது ஃபிஸிக்கலாக நம்ம உடம்ப மட்டும் ரெடி பண்ணாமல் ஸ்பிரிச்சுவலாகவும் நம்மளை ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு நம்மளை யோகா கொண்டு போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ எல்லாரும் க கண்டிப்பாக யோகா வந்து ஒரு ஒரு ஒரு பார்ட்ரே பிட்டுவின் சோல் அண்டு பாடி அப்படியா தான் நான் பார்க்கறேன் நம்ம உடம்புக்கும் மனதுக்கும் ஆன்மாக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒரு ஒரு பார்ட்டு ஒரு ஒரு வழி பாதையாக தான் நான் வந்து யோகாவை பார்க்கறேன்